ஆ ஆமாங்க நீங்கள் யார் ஆ சொல்லுங்கள் ஆ ஆ லிஸ்ட் கொடுங்கள் நம்ம கடையில் எல்லாமே தரமான பொருளாக இருக்குங்க என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்கும் நம்ம கடையில் சொல்லுங்கள் ஆஃபர் வேறு இப்போ போயிட்டுருக்கு காம்போ ஆஃபர்லாம் நிறையா போயிட்டுருக்கு அதாவது ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்குனா அரை லிட்டர் ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ சொல்லுங்கள் ஆ டோர் டெலிவரி உண்டு அமௌன்ட் வந்து நீங்கள் இல்லை நாங்கள் டோர் டெலிவரிக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறதுல்ல உங்களுக்கு விருப்பம்ன்னா அந்த ப்ப யார் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு டிப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் ம் லிஸ்ட் சொல்றிங்களா ஆ ஆ ஆ சொல்லுங்கள் ம் ம்

துவரம் பருப்பு இருபது கிலோ பாசிப்பருப்பு மூணு கிலோ கல்லப்பருப்பு மூணு கிலோ ஆ முந்திரி பருப்பு ரெண்டு கிலோ போதுமாங்க ரெண்டு கிலோ ஆ சரி ஏழு போதுமா

கா அது பத்தாதுங்க பத்து கிலோ வாங்கி போடுங்கள் பத்து கிலோ வாங்குனீங்கனா ஒரு கிலோ இலவசம் அதனால் தான் சொல்றேன் ஆமாம் ஆஃபர் போய்ட்டு இருக்கு ஆ ஓகே ஆ ஓகே

ஆ ஓகே சோம்பு முன்னூறு

கோதுமமாவு வாங்குறீங்களா அ ஐந்து கிலோ கோதுமமாவு வாங்குனா ஒரு கிலோ கோதுமமாவு ஃப்ரீ உங்க வீட்டுக்கு வாங்கி போடுங்கள் ஆஃபர்ன்னு சொன்னேன் சார் விருப்பம் இருந்தால் வாங்குங்க இல்லை விட்டுருங்க ம் சரி ஓகே

ஆ மல்லி ஒரு கிலோ ம் பெருங்காயம் இரநூறு பெருங்காய தூள் இரநூற்றி ஐம்பது ம் பச்சை பட்டாணி அஞ்சு கிலோ ம் வெள்ளை கொண்ட கடலை ரெண்டு கிலோ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே

ம் ம் ஆ ஓகே

ஆ ஓகே ஆ ஓகே ஓகே நாலு கிலோவா

ஆ அப்பளம் ஆ நெய் ஆ ஓகே

ம் சார் அது அந்த எண்ணெய் வாங்குனா கூல்ட்ரிங்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு கூல்ட்ரிங்ஸ் விருப்பம் இல்லைனா ஐஸ் க்ரீம் வாங்கிக்கலாம் ரெண்டில் எது வேணும் வேணாமா அப்போ ஃப்ரீ எதுவுமே வராதுங்க சார் பராவாயில்லையா ஆ சரிங்க சார் ஆ நன்றி ஆ ஓகே ம் ஓகேங்க சார்

ஆ ம் சரி இப்போ இதுவே வந்து ஆறாயிரம் பில்லாகுது

ஆ ஓகேங்க சார் நாங்கயெல்லாம் அனுப்பி வைக்கிறோம் சப்போஸ் எதாவது மிஸ்சாயிடுச்சுன்னா சொல்லி அனுப்புங்கள் நாங்கள் திரும்ப கொடுத்து விட்டுட்றோம்

அட்ரஸ் சொல்லுங்கள் சார்

ஆ மருவந்தெரு சேர்ப்பரியான் குப்பம் ஆ ஓகேங்க சார் நீங்கள் வந்து ஃபோன் ஃபோன் நம்பர் இப்போ நீங்கள் வந்துருக்கு அந்த நம்பர் தான ஆ ஓகேங்க சார் இப்போ நீங்கள் பேசுகிற நம்பருக்கு எங்களுக்கு ஜிபே பண்ணாலோ இல்லை எங்கள் டெலிவரி பாய் கிட்ட பேமண்ட் கொடுத்து அனுப்புனாலும் கொடுத்து அனுப்புங்கள் சரி போட்டு விடுங்க சார் இப்போ நான் பேசுறேன் அந்த நம்பருக்கு எனக்கு போட்டுவிடுங்க ஆ ஓகே இனிமே வீட்டுக்கு தேவையான எல்லாம் பொருள்களுமே எங்கள் கடையிலயே வாங்குங்க சார் ஆ ஓகே நல்ல பொருளாக தான் இருக்கும் நீங்கள் வாங்கி பாத்துட்டு பாருங்கள் நல்ல பொருளாக தான் இருக்கும் நீங்கள் நீங்களாவே அடிக்கடி இங்கே வருவீங்க ஆ ஆ சரிங்க சார் அ ஓகே இது நல்ல தரமான சூப்பர் மார்க்கெட் தான் சார் அது ஆ ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்